கிச்சன்க்கு தேவையான முக்கியமான பொருளில் ஒன்று ஸ்டவ் நான் வந்து இந்த ஸ்டவ் வந்து ஆர்டர் பண்ணிருந் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அது வந்து எப்படி சொல்கிறது மூணு பர்னர் இருக்கிற மாதிரி நான் வந்து ஆசைப்பட்டு வாங்குனேன் ஆனால் அதில் ரெண்டு தான் வந்து எரிஞ்சிது இன்னும் ஒன்று வந்து சுத்தமாக வந்து எரிய இல்லை ஸோ ஒரு அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்ததி அஞ்சாயிரம் அந்த மாதிரி வந்துச்சு எனக்கு ஆனால் இப்போ அது எரியிலங்கிறப்போ ரொம்ப கவலையாக இருக்குது அது எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஸ் தயாரிச்சால் வந்து நல்லாருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க அந்த சம்பாதியத்துக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போகுது இந்த மாதிரி விஷயத்துனால அதனால் ஒரு இது வந்து மாற்றி வேறு ஒரு பொருள் அனுப்புனால் வந்து யுப் உபயோகமாக இருக்கும் எப்படி சொல்கிறது அந்த ஃபேம்லிக்கு அது வந்து உபயோகமாக இருக்கும் ஏன்னா அன்றாட வேலையில் வந்து நம்ம சாப்பாடு தான் வந்து முக்கியம் ஸோ அதையே வந்து நம்ம அந்த ஸ்டவில் தான் செய்கிறோம் அந்த ஸ்டவ் வந்து இது இப்படி இரு இருக்கிற நிலமைல சாப்பாடு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டெய்லி வந்து செஞ்சு சாப்புடுறத்துக்கு அதனால இதெல்லாம் வந்து விற் விற்பனை செய்கிறத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வாட்டி வந்து செக் பண்ணி பார்க்கறதுல வந்து எந்த தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்